என் பசங்க எதோ ஃபோனில் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க ஒரு புடவ அந்த புடவ வந்து அது வாங்கின ரெண்டாவது நாளே அது வந்து சுருங்கிடுச்சு அது மேலே இருந்த முத்துலாம் இருக்குல அதுலாம் கொட்டிருச்சு அதனால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஃபோன்லலாம் ஆர்டர் பண்ணி வாங்காதிங்க அது வந்து ரெண்டு மூணு வாட்டி போட்டாலே வந்து கலரு பண்ணிபோயிவிடுது அதுவும் இல்லாமல் அது சுருக்கம் சுருக்கமாக போ ஆயிடுது நம்ம புடவ கட்டும் போதே சல்லடை சல்லடையாக தெரியுது அதெல்லாம் வந்து வாங்கினா நம்ப கட்டுறத்துக்கே அது யூஸாக என்ன போட்டுறதுக்கே நம்பளுக்கு தேவை இல்லாமேல் இருக்கு அது எதுக்கு தான் வாங்கனேன்னே தெரியாத அளவுக்கு இருக்கு